ஈரோடு மாவட்டத்தில் பள்ளின்னால் சாரதா குட்டீசுக்கு அப்படின்னா பெஸ்ட்டு ஸ்கூல் கல்லூரி அப்படின்னா கோபி ஆட்ஸ் கோபி ஆட்ஸ் பண்ணாரி அம்மன் அப்புறம் பல்கலைக்கழகம்னால் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தொழில் நுட்பம் அப்படின்னா ஜேகேகே அந்த சாரதா பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் அதிகம் ஆனால் குட்டீசுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்கூலில் ஃபீஸ் கம்மி கல்லூரின்னு எடுத்துக்கிட்டால் கோபி ஆட்ஸில் வந்து ஃபீஸ் கம்மி பண்ணாரி அம்மன் பாரத்திங்கன்னா ஃபீஸ் அதிகம் ஆனால் கோச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாரதிதாசன் பல்கலைகழகத்திலியும் கோச்சிங் நல்லாயிருக்கும் இன்னொன்னு இந்த தொழில் கல்விங்கறது ஜேகேகே அதிகமாகருக்கு அதிகமாக வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் எடுக்கக்கூடியது கலை மற்றும் அறிவியல் கல்லூரியே அதிகமாக எடுக்கிறாங்க ஏனால் இந்த கலை அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா இதன் மூலிமா வங்கி இதுக்கு அதிகமாக படிக்கணும் கவுர்மண்ட் வேலைக்கு நிறைய படிக்கணும் அப்டிங்குறது குழந்தைங்க ட்ரை பண்றதுனால் அந்த இதை தான் அதிகமாக எல்லாருமே விரும்பி எடுக்கிறாங்க ஆண்களும் பெண்களுமே அதிகமாக விரும்பி எடுக்கிறாங்க